கிராமப்புறத்துலெலாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் நகர்ப்புறத்தில் வந்து ஏதாவது ஒரு குப்பைகள் அந்தமாதிரி இருக்கிறதுனால வந்து இப்போ பக்கமாக மலேரியா டெங்கு கூட குழந்தைங்களுக்கெல்லாம் பரவினது மலேரியா டெங்கு பரவி நிறைய குழந்தைங்க இறந்து போய்விட்டாங்க கடும் காய்ச்சல்னால் கிராமப்புறத்தில் வந்து இந்தமாதிரி பிரச்சினைலாம் இருக்காது மலேரியா டெங்கு இந்தமாதிரி பிரச்சினைலாம் இருக்காது இதுவே கிராமப்புறத்தில் வந்து ஏதாவது நோய்கள் வந்தால் அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க வீட்டு மூலிகை அந்தமாதிரி பயன்படுத்திகிட்டு விட்டுறதுனால அவங்களே வந்துட்டு நம்ம வந்து எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களுக்கும் நோய் ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் சீக்கிரமாக சரியாகிடும் ஏன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு நோய் பரவிகிட்டே இருக்கும் பரவினா வந்து நம்மளால அதை வந்து சீக்கிரம் சரி செய்ய முடியாது உடனே நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் மட்டும்தான் வந்து குணப்படுத்த முடியும் நகர்ப்புறத்தில் இருக்க மக்கள் வந்து அதனால தான் வந்து எங்கேயும் வந் தூய்மையாக இருக்கிற இடத்துல வந்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளியிலிருக்க எதையும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க இதுவே வந்து நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் வந்து நகர்ப்புறத்துக்கு வரணுன்னால் இதனால தான் ரொம்ப யோசிப்பாங்க நகர்ப்புறத்தில் போனால் நம்மளால எப்படி வாழ முடியும் நம்ம போனதுக்கப்புறமாக ஏதாவது நோய் வந்துடும் நோய் வந்தால் அதுலேருந்து நம்மளால எப்படி மீட்டுக்க முடியும் அப்படின்லாம் நினைப்பாங்க அவங்களோட நோய்களுக்கு என்ன பரிந்துரை சொல்லான்னால் நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவுங்க எதையும் அஜாக்கிரதையாக விடாதீங்க குழந்தைங்களையும் சரி பெரியவர்களையும் சரி அஜாக்கிரதையாக விடாதீங்க எந்த நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரி போய் பாருங்க உடனே அப்போ தான் அதுக்கொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவுங்களுக்கு நம்ம சொல்ல தேவைல்ல நகர்ப்புறத்தில் வந்து ஏதாவது ஒரு நோய் சின்னதாக வந்தாவே அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்பாங்க அதனால நகர்ப்புறத்தில் வந்து நோய் வந்து நம்ம நல்லா கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துவது வந்து முடியாது எவ்வளோவு தான் நம்ம வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டே இருந்தாலும் அவங்க வந்துட்டு நகர்ப்புறத்தில் குறுகிய இடத்துல எல்லாேரும் வீடு நெருங்கி நெருங்கி இருக்கிறதுனால ஏதாவது நோய் வந்தால் பரவிகிட்டே இருக்கும் அதனால் நான் அவங்கள வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் பெரிய நோய் ஏதாவது பரவ ஆரமிச்சுதுன்னா நீங்கள் வீட்டிலே இருங்க எங்கேயும் வராதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறதுனால இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்